ஹலோ அண்ணா காய்கறி கடைக்காரங்களா டீலர்ங்களா சரிங்கண்ணா நாங்கள் ஆடிக்கு மேலே ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கலான்னுருக்கோம் ஹோட்டலு அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் காய்கள் எல்லாம் தேவைப்படுதுங்க பண்ணித் தருவீங்களா ஆ சரிங்க அதாவது எல்லா ரகமான காய்களும் இருக்கா வாங்கி கொடுப்பீங்களா சரிங்கண்ணா எங்களுக்கு வந்து இந்த உரம் போட்டது அந்த மருந்தெல்லாம் கலக்கி இது பண்ணது எல்லாம் அந்த மாதிரி காய் எல்லாம் வேண்டாங்க அண்ணா சுத்தமான ஆர்கானிக் காய் மாதிரி எங்களுக்கு வேணும் ஆ எங்களுக்கு ஒரு டெய்லிமே ரெவெண்டு கிலோ அதாவது எல்லா காய்லையுமே ரெவெண்டு கிலோ தேவைப்பட்ற மாதிரி இருக்கும் பண்ணிக் கொடுத்துருவீங்களா சரி சரிங்க அதாவதுங்க அண்ணா எங்களுக்கு வந்து இப்போ எப்படி சொல்லிட்டும் இன்னும் காய்கறிகள் எல்லாம் வந்து எங்களுக்கு நீங்கள் மொத்தமாக கொடுக்குறீங்கல்ல அதனால் எங்களுக்கு வந்து ரேட்டு எல்லாம் கொஞ்சம் குறச்சு கொடுத்துருவீங்களா

சரிங்கண்ணா அதாவது வந்து வில அதிகமாக இருக்கிற காய்க வந்து கொஞ்சம் கம்மியாகதான் தேவைப்படும் சரிங்களா அதாவது வில கம்மியாக இருக்கிற காய்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்தியே போட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை ஆ ஆ

ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா எங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறேங்க சரிங்கண்ணா எங்களுக்கு எப்போ தேவைன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறேன் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணிருவீங்களா ஃப்ரீயாக பண்ணிக் கொடுத்துருவீங்களா டோர் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணிக் கொடுத்துருவீங்களாண்ணா ஆ எங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து எல்லாம் கொடுத்துருங்க சொத்தை காயாக இருந்துறப் போகுது அந்த மாதிரி வந்து சொத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் புழு பூச்சி எல்லாம் இல்லாமல் சுத்தமான காயாக எங்களுக்கு கொண்டாந்து தரணும் ஓகேங்க அண்ணா ஓகேங்க அண்ணா ரொம்ப நன்றிங்க நாங்கள் கூப்புடுறேங்க மறுபடியுமே ஆ சரிங்கண்ணா ஓகேங்க அண்ணா